செல்லப்பிராணிகள்னு பார்த்தாக்கா நாய் பூனை இதெல்லாமே பிடிக்கும் ஆனால் வீட்டில் வந்து நாங்கள் வளர்க்குறதில்ல அது எ எதுனால் என்ன காரணம்னு கேட்டாக்கால் முடியெல்லாம் விலுகும் அதனால எனக்கு வந்து அலர்ஜி ஏற்படும் அதனால நான் வளர்த்துக்கிறது இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வளர்த்துறாங்க அவங்க வளர்த்துறத பார்த்தாக்கா எனக்கு பிடிக்கும் அதுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே வைப்பேன்